இன்றைக்கி தனியார் நிறுவனம்னால் நல்லா படிப்பு இருக்கணும் அரசு நிறுவனத்துக்கு பார்க்கணுன்னா இன்றைக்கி படிப்பு தான் முக்கியத்துவம் அரசாங்கத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா எல்லா டிகிரியும் தேவை இன்றைக்கி சாதாரணமாக போய் கவர் அரசாங்கத்தில் போய் நுழைய முடியாது அதே க ப்ரைவேட்டு தனியார் நிறுவனமாக இருந்தாக்கா அவங்களுக்கு ஆள் தேவை இன்றைக்கி டென்த்து முடித்தாலே போதும் வேலை கிடைக்கும் டென்த்து ட்வெல்த்து முடிச்சாலே இன்றைக்கி போதும் தனியார் இதில் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து அவங்களுக்குனு ஒரு க்ராஜுவேட் கொடுத்துருக்குறாங்க இந்தத் தொழிலுக்கு போகணுமுன்னா இது வரைலும் இப்போ இந்த க்ர இது இருக்குது டிகிரி இருக்கணும் இந்த தொழிலுக்கு போகணுன்னா இந்த அளவுக்கு டிகிரி இருக்கணும் அதே ப்ரைவேட்லையும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் ப்ரைவேட்டில் வந்து படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை டென்த்து முடிச்சுருந்தா அதுக்கு ஒரு வேலை ட்வெல்த்து முடிச்சுருந்தா அதுக்கு ஒரு வேலை டிகிரி முடிச்சுருந்தா அதுக்குன்னு வேலை கவர்மெண்டில் வந்து எப்போவுமே வந்து ட்வெல்த்துலாம் நல்லா மார்க் எடுக்கணும் அதே போல அதுக்கு வந்து அதுக்கு மேலே நல்ல படிப்பு இருக்கணும் எந்த இதுக்கு போனாலும் ஒரு டிகிரிஸ் தான் வேணும் என்ன டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி அது தான் வேணும் இப்போ கல்வி தகுதி வேணும் அரசாங்கத்துக்கு போகிறதுன்னா அதே தனியாருக்குப் போகிறதுன்னா கல்வி தகுதி தேவையில்லை பத்தாவதுன்னால் அதுக்கு ஒரு வேலை கிடைக்கும் பன்னெரெண்டாவது போனால் அதுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும் சாதாரணமாக ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகணும் கவர்மெண்ட்டு வேலைக்கு போகணுமுன்னால் கூட படிப்பு அறிவு தேவை